வணக்கம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு மடிக்கணினி ஆர்டர் பண்ணிருந்தேன் அதை ஆர்டர் பண்ணதுக்கப்பறமாக தான் தெரிஞ்சிச்சு அத விட சிறப்பான அம்சங்கள் கொண்ட மடிக்கணினிலாம் இருக்குது அப்படின்ட்டு அதனால் நான் இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் செஞ்ச அந்த மடிக்கணினியோட ஆர்டரை வந்துவிட்டு ரத்து செய்ய விரும்புகிறேன் நான் என்னுடைய ஆர்டர் வரலாறு பிரிவுக்கு சென்று அதை வந்துவிட்டு ரத்து செய்யணும் அப்படின்ற பரிந்துரையை நான் கொடுத்துருக்கேன் தயவுக்கூர்ந்து என்னுடைய ஆர்டரை வந்துவிட்டு ரத்து செய்யுமாறு நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி